நாங்கள் இருக்க இடத்துல என்ன கொண்டாடுவாங்கனா தீபாவளி பொங்கல் கிருஷ்ண ஜெயந்தி விநாயகர் சதுர்த்தி இதல்லாம் கொண்டாடுவாங்க அப்றம் பிள்ளையார் நோன்பு கொண்டாடுவாங்க இங்கே இங்கே வந்து நாங்கள் இருக்க இடத்துல வந்து பிள்ளையார் நோன்பு அதிகமாக கொண்டாடுவாங்க தீபாவளி என்ன தீபாவளின்னா எப்டியிருக்கும் அப்படினா குலோப் ஜாமுன் சாப்புட்ற ஐட்டோம் குலோப் ஜாமுன் வடை பணியாரம் அதல்லாம் வந்து பணியாரம் அதல்லாம் வந்து விரும்பி இங்கே வந்து சாப்பிடுவோம் அப்பறம் பட்டாசுலாம் வெடிப்போம் பட்டாசு வெடித்து புது துணி வந்து புது துணியலாம் போட்டுப்போம் இதை வந்து தீபாவளி இதான் வந்து தீபாவளி நாங்கள் இங்கே கொண்டாடுற இடத்துல அடுத்து பொங்கல் பொங்கல் வச்சு ஃபஸ்ட் நாள் மூணு நாளைக்கு பொங்கல் இருக்கும் ஃபர்ஸ்ட்டு ஃபர்ஸ்ட் நாள் வந்து போகின்னு கொண்டாடுவாங்க செகண்ட் நாள் பொங்கல் வச்சு சாமிக்கு படைச்சிட்டு அதை அப்பறம் சாப்பிடுவோம் அப்றம் மாட்டுப்பொங்கல் மாட்டுக்கு வச்சுட்டு நாங்கள் அதுக்கு புது துணியெல்லாம் உடுத்த இது பண்ண மாட்டோம் போட மாட்டோம் பழைய துணி தான் எப்பயும் போல் நார்மலாக இது பண்ணுவோம் அடுத்து வந்து விநாயகர் சதுர்த்தி விநாயகர் கொழுக்கட்டையலாம் பண்ணி நாங்கள் இருக்க இடத்துல கொழுக்கட்டை பணியாரம் வெள்ளை பணியாரலாம் வந்துவிட்டு ரொம்ப ஃபேமஸு எங்கள் அம்மா அப்பாலாம் இது பண்ணுவாங்க அண்ணனும் விரும்பி சாப்பிடுவான் அதனால நாங்கள் எல்லாம் பண்ணுவோம் வெள்ளனவே பண்ணி சாப்பிட்டுட்டு இது பண்ணிடுவோம் அப்பா அம்மாலாம் சாப்பிட மாட்டாங்க நாங்கள் சாப்பிடுவோம் எல்லாம் கொழுக்கட்டை இதல்லாம் விரும்பி சாப்பிடுவோம் அது விநாயகர் சதுர்த்திக்கு அடுத்து வந்துவிட்டு கிருஷ்ணர் ஜெயந்திக்கும் அதேமாதிரி தான் கிருஷ்ணர் கோலம் போடுவோம் எங்கள் அம்மா நல்லா போடுவாங்க அது நல்லாயிருக்கும் கிருஷ்ணர் கிருஷ்ணர் ஜெயந்திக்கு கோலம் கிருஷ்ணரோட கால் மாதிரி கோலம் போட்டு எல்லாம் பண்ணுவோம் அதுக்கும் வடை பாயாசம் இதல்லாம் வந்துவிட்டு இது பண்ணுவோம் அது எங்கள் எங்கள் ஏரியாவில் வந்து நல்லா கொண்டாடுவோம் அந்த இதுவ வந்து கிருஷ்ணர் ஜெயந்தியை அப்றம் பிள்ளையார் நோன்பு வந்து எங்கள் இதில் வந்து நல்லா எங்கள் நாங்கள் இருக்க இடத்துல நல்லா கொண்டாடுவாங்க அதுக்கு வந்து கொழுக்கட்டை மாதிரியே ஒரு இதை வந்து செஞ்சு திரியெல்லாம் போட்டு பண்ணுவாங்க எங்க அம்மா பண்ணுவாங்க நல்லா பண்ணுவாங்க எங்கள் அம்மா அப்பா நான் நல்லா பண்ணுவேன் பண்ணி எல்லோரும் சாப்பிடுவோம் இதுதான் வந்துவிட்டு எங்கள் நாங்கள் இருக்க இடத்துல கொண்டாடுற ஒரு பங்க்ஷன்ஸ் மாதிரி தீபாவளி பொங்கல் கிருஷ்ணர் ஜெயந்தி விநாயகர் சதுர்த்தி இதெல்லாம்தான்